ஈரோடு மாவட்டத்தில் வந்து மஞ்சள் கரும்பு பருத்தி புகையிலை வேர்க்கடலை இது எல்லாமே வந்து அதிகமாக விளைவிக்கப்படுது ஏன்னால் இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம ஊரில் விளையக்கூடியது அப்புறம் வந்து நெல்லும் வந்து அதிகமாக விளையும் இங்கே வந்து அப்புறம் வந்து இது வந்து உள்ளூர் ல விற்கிறத விட வெளியூரில் விற்கிறது வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிகமாக பொருளாதாரம் ஈட்ட பொருளாதாரத்தை ஈட்டி தருது அதனாலே அவங்க வந்து வெளியூருக்கு வந்து நல்லா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து இது வந்து உணவுக்கு பயன்படுது மஞ்சள் வந்து உணவுக்கு பயன்படுது அரிசியும் நெல்லில் இருந்து அரிசி வருது அதனாலே அதுவும் பயன்படுது கரும்புலேருந்து சர்க்கரை வருது அதுவும் நம்மளுக்கு உணவுக்கு பயன்படுது அப்புறம் வந்து இந்த பயிர்கள் வந்து அதிகமாக நமக்கு தேவைப்பட்றதுன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து மூணு பாசனம் இருக்குது மூணு பாசனத்துக்குமே வந்து இங்கே வந்து நெல் விளைவிக்கிறாங்க அப்புறம் வந்து பண்ணாரியம்மன் சுகர்ஸு சக்தி சுகர்ஸுனு ரெண்டு இருக்கிறதுனால இங்கே கரும்பும் அதிகமாக விளைவிக்கிறாங்க அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து உள்ளூர் சந்தையில் போய் விற்கம்போது வந்து வியாபாரிகள் வந்து அதை ஒரு ஒரு பல்க்கான ரேட்டில் வந்து எடுத்துக்கிறாங்க விவசாயிகளுக்கு வந்து கம்மியான அமௌண்ட்டு தான் அவங்க கைக்கு வருது அவங்க அதுக்கு பண்ணிண செலவு கூட அவங்களுக்கு கை அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு காசு வர்லை அப்புறம் வந்து வேர்க்கடலை வந்து என்னென்னால் எண்ணெய்க்கு வந்து பயன்படுது கல்லெண்ணெய் வந்து அதில் தயாரிப்பாங்க அதனால கல் வேர்க்கடலை வந்து அதிகமாக இங்கே விளைச்சல் இருக்குது வேர்க்கடலை வந்து எப்போ விளைவிப்பாங்கன்னு பார்த்தோம்னா மாசி வைகாசி அந்த டைமில் வந்து வேர்க்கடலை போடுவாங்க அப்புறம் கரும்பு வந்து தை மாசம் அறுவடை பண்ணுவாங்க புகையிலை வந்து எப்போன்னா மழை காலம் முடிஞ்சோடனே புகையிலை போட ஆரமிச்சுருவாங்க பருத்தியும் அதே மாதிரி தான் சீசனுக்கு போடுவாங்க அது வந்து எதுக்காக பயன்படுதுனால் வந்து கம்பளி அதாவது பெட்ஷீட்டு சொட்ரு இதெலாம் தயாரிக்கிறதுக்காக பருத்தி பயன்படுது